எனக்கு இப்போ வந்த படத்தில் வந்து ஜோதிகா நடிச்ச ராட்சசின்னு ஒரு படம் வந்துதுல்லங்க அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து அரசு பள்ளியில் உள்ள முரண்பாடுகளை களைத்தெறிந்து சிறந்த பள்ளியாக கொண்டுட்டு வராங்க ஒரு அரசு பள்ளியில் ரொம்ப பின் தங்கி இருக்குது அந்த பள்ளி அந்த பள்ளியில் உள்ள குலந்தைங்களும் சரியா படிக்காமல் ஆசிரியர்களும் சரியா குலந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லித் தராமல் ரொம்ப பின் தங்கி இருக்குது அந்த ஸ் அந்த பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று கீதாராணிங்கிற பேர்ல வந்து ஜோதிகா முன்னாடி வந்து நின்று அந்த குலந்தைகள நல்லா குலந்தைகளுக்கு நல்ல பாடம் புகட்டி ஆசிரியர்களுக்கும் அந்த குலந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர்றது மாதிரி அவங்களையும் நல்வழிகள் நல்வழிப்படுத்தி மறுபடியும் அந்த கொ குலந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் பெற்றோர்கள் வந்து எவ்வளோ குலந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுல எவ்வளோ பொறுப்பெடுத்துக்கணும் அந்த பொறுப்பையும் பெற்றோர்களுக்கும் கொடுத்து பள்ளியில் வந்து நல்லா சிறந்த டி ஆசிரியையாக பணியாற்றுறாங்க முதல்லேலாம் ரும்போது அந்த முன்னாடி உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து ஜோதிகாவுக்கு நல்லா எதிர்ப்பு கொடுக்குறாங்க சரியில்லை அப்படிங்கிறமேரி அப்புறம் அவங்களும் புரிஞ்சிக்கிட்டு நல்லா கொண்டுட்டு வராங்க ஸ்கூல அது அப்புறம் மாவட்டத்திலையே வந்து சிறந்த பள்ளியாக வந்து அந்த பள்ளி வந்துடுது ரொம்ப பெருமப்பட வேண்டிய விஷயம் அந்த அந்த பள்ளி குலந்தைகள நல்லா படிக்க வைக்கிறக்கும் அந்த பள்ளிய சிற திறம்பட கொண்டுட்டு வர்றதுக்கும் ஜோதிகா வந்து ரொம்ப பெரும்பாடுப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட கட்சி அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட மக்களும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஆங்கில பள்ளி உள்ள மக்களும் ரொம்ப எதிர்ப்பு கொடுக்குறாங்க அதையெல்லாம் தகர்த்து அதையெல்லாம் போராடி வெற்றி பெற்று கொண்டுட்டு வர்றாங்க ஒன்பதாம் வகுப்பில் எண்பத்ரெண்டு பேரு மாணவர் வந்து பெயில் ஆயிருப்பாங்க அந்த மாணவர்களை பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி அடைய வைக்கிறாங்க அந்தளவுக்கு நல்ல பாடங்களை புகட்டி நல்வழிக்கு கொண்டுட்டு வந்து நல்லா பாடங்களை கொடுத்து நல்லா ன்றாங்க ரொம்ப பெருமப்பட வேண்டிய விஷயம் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு வந்து இந்த குடும்ப கதை நல்ல பாசமான உள்ள அந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் பழைய படத்தில் சிவாஜி நடிச்ச படம் பாசமலர் அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறமாரி கொண்டுட்டு வந்திருக்காங்க வெளி கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த படம் ஏன் பிடிக்கும்னா எனக்கு வந்து எங்க குடும்பத்தில் நான் ஒரு பொண்ணு அஞ்சு பையன் அந்த அஞ்சு அண்ணன்களும் எனக்கு நல்லா பாசமாக வச்சிருப்பாங்க அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் குடும்ப சூல்நில தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதுமாதிரி படத்தைலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இந்த படம் இப்பவுமே டிவியில போட்டாலும் சரி எங்காவது ஒரு தேட்டர்ல போட்டிருந்தாலும் அந்த படத்தை எப்படியாவது நான் பார்க்கணும் சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணும் எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்லி பார்த்துருவேன் அதைமாரி படம் பார்ப்பேன் அதே அதுக்கப்பறம் நான் படம் பார்க்குறது ரொம்ப ரேர்ரு தான் அதிகமாக படம்லாம் பார்க்கமாட்டேன் இப்படி ஒரு கருத்துள்ள படம் குடும்ப கதை அதுமாதிரிங்கிற படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சரத்குமார் நடித்த நண்பர்கள் நண்பன் அப்படின்னு அந்த ஒரு படம் பார்த்தேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுமாதிரி குடும்ப கதை கருத்துள்ள படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதிகமாகவும் சினிமா பார்க்கமாட்டேன் அவ்வளோ தாங்க